எனக்கு வந்து சினிமாவில் படிக்காதவன் திரைப்படம் குடும்பப்படங்கள்னால் ரொம்ப பிடிக்கும் படிக்காதவன் திரைப்படத்தில் அண்ணன் தம்பி கதாப்பாத்திரம் அந்த அண்ணன் தம்பி கதாப்பாத்திரத்தில் அண்ணன் பெரிய ஆளாக இருப்பார் ஒரு ரெண் ரெண்டு தம்பிங்க இன்னொரு தம்பி ஆட்டோ ஓட்டிட்ருப்பார் இன்னொரு தம்பி வந்து படிச்சிட்டிருப்பார் இந்த ஆட்டோ ஓட்டுற தம்பி வருமானத்தில் அந்த தம்பியை படிக்க வைப்பாரு கஷ்டப்பட்டு படிக்க வெச்சு ச தன் அண்ணனையே மதிக்காமல் அப்படி இருப்பார் அதே மாதிரி அடுத்தபடியாக இந்தியன் படம் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்தியன் படத்தில் வந்து ஒரு நல்ல குடும்பம் அந்த குடும்பத்தில் தன் குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது எடுத்துகிட்டு போகிறாங்க எந்த இடத்துக்கு போனாலும் லஞ்சம் லஞ்சம் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியலை அவரோடய கோட்பாடு என்னென்னால் நான் லஞ்சமே கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது தான் அவரோடய கோட்பாடு தன் கொழந்தைய தூக்கிக்கிட்டு வந்து தன்னுடைய ஒரே பொண்ணை எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு போய் ஹாஸ்பிட்டலில் கேட்டால் எல்லாம் எல்லாத்துக்குமே ஒரு வ வ ஸ்ட்ரெச்சர் எடுக்கணும்னால் சரி டாக்டர் பார்க்கணுனா சரி எல்லாத்துக்குமே நீங்கள் காசு கொடுத்தா தான் நாங்க பார்ப்போம் அப்படிங்கிற அளவுக்கு லஞ்சம் இல்லாமல் எந்த வேலையுமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அந்த படம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதன் பிறகு கமலஹாசன் வந்து அந்த படத்தில் இது மாதிரி லஞ்சம் வாங்கறது தப்பு அப்படின்னு சொல்லி எவ்வளோவோ சொல்லி பார்ப்பாரு யாரும் கேட்க மாட்டாங்க கடைசியாக அவர் வந்து ஆயுதத்தை கையில் எடுப்பார் எடுத்து அந்த லஞ்சம் வாங்கறவங்கள்லாம் இது பண்ணும்போது தான் ஒவ்வொருத்தராக பயம் வரும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லஞ்சம் வாங்குறது எவ்வளோ பெரிய தப்பு அப்படிங்கிறது இவங்க ஒருத்தர் வெச்சுருக்கற இதனால எத்தனையோ குடும்பங்களை வாழ வைக்கலாம் லஞ்சம் வாங்கி வாங்கி அவங்க தேவைக்கு ஏற்ப எல்லாம் சேற்றுலையும் நிலத்துக்கு அடியிலையும் அங்கேயும் இங்கேயும் பணத்தை நக இதையெல்லாம் புதச்சி வைக்கறாங்க இதனால என்ன உபயோகம் எந்த உபயோகமுமே கிடையாது எத்தனையோ பேர் வறுமையில் பட்டினியில் ச செத்துகிட்டிருக்கறாங்க நீங்கள் கண்ணுக்கு தெரியாத இருக்கிறவங்க உங்கள் கண்ணு முன்னாடியே வறுமையில் வாடுகிறவங்களுக்கெல்லாம் ஏதோ உதவி செஞ்சு செய்யலாம் முடிஞ்ச வரைக்கும் லஞ்சம் வாங்காமல் அரசாங்கமெலாம் உங்களுக்கு நல்ல சம்பளம் தான் தருது எல்லோருக்குமே நல்ல சம்பளம் தருது அதனால இந்த லஞ்சம் வாங்குறத தயவு செஞ்சு குறைக்கலாம் உங்களுக்கு என்ன வேலையோ அந்த உங்களுக்கு கொடுத்த வேலைக்கான சம்பளம் தான் தராங்க உங்கள் வேலையை நீங்கள் செய்யறத்துக்கே அடிஷனலாக நீங்கள் காசு கேட்கறது தான் ரொம்ப மனதுக்கு கஷ்டமாக இருக்குது எங்கே நீங்கள் இல்லை எந்த ஆஃபீஸுக்கு போனாலும் சரி அப்படி தான் இருக்குது இன்றைக்கு உள்ள சூழ்நிலையில் எழுபத்தஞ்சி பர்சன்ட் வந்து அப்படி தான் ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட்டு நல்லவங்க இருக்காங்க எழுபத்தஞ்சி பர்சன்ட்டு வந்து இந்த இதில் தான் போயிருக்குது அதனால அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மற்ற குடும்பப்படங்கள் நிறையா எனக்கு பிடிக்கும் மிக்க நன்றி